ஹலோ மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் புக் ஓப்பன் பண்ணணும் மேடம் அது எங்களால் காசு எதுவும் போட முடில எடுக்க முடிலங்க மேடம் போட முடில அதனால தான் அப்டேயிருக்குது

குளோஸ் பண்ணி வேணாம் என்னாலைக்கு வந்து முடியாதுங்களே அப்படியே ஓப்பன் குளோஸ் பண்ணுங்களா எதான கட்டி குளோஸ் பண்ணணுங்களா மேடம் நாங்கள் ஐநூறுரூபா கொடுத்து குளோ ஓப்பன் பண்ணோம் மேடம் அதனால் அது வந்து ஜீரோ பேலன்ஸ் காட்டுது அதனால் அது வந்து அந்த ஐநூறுரூபாயும் போயிடுச்சு அதான் மறுபுடியும் நாங்கள் எப்படி மேடம் காசு கட்டுறதுக்கே முடியல நான் எப்படி வந்து திருப்பணும் அது இது பண்ணுறது எங்கள் மேடம் ம் பிடிச்சிட்டாங்க மேடம் அது தான் அது கட்டுறதுக்கு ஏன் கிட்ட எதுவும் இல்லைங்களே ம் எதுவும் இல்லையே அதனால தான இப்போ கட்ட முடியாதுங்க அதனால் நான் என்ன பண்ணுறது என்னால் இப்போ முடியாது நான் அப்படிக்கட் நான் வந்து ஒரு ரெண்டு மூ ஆ மூணு ஆறுமாதம்னா ஆகும் மேடம் இப்போ எல்லாம் முடியாதுங்க மேடம் ஆ சரிங்க மேடம்